யோகா படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யோகா படிக்கிறதுக்கு போகணும் செய்யணும் க கூட போகும்போது நாங்கள் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அது இல்லாமல் ஒரு மன அமைதிக்கு போகிறோம் நாங்கள் அமைதியாக இருந்து அந்த இதை பேசணும் இப்போது யோகா செய்யணும் அவ்வளவுதான்பா